சொல்லுங்கள்மா ஆ சொல்லும்மா

ஆ பண்ணலாம்மா நீங்கள் நேராக ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் போங்க போயிட்டு அங்கே வந்து மே ஐ ஹெல்ப் யூன்ட்டு இருப்பாங்க டெஸ்க்கு அதில் வந்து உங்களோடய உங்களோட பொருள் உங்கள் நீங்கள் எங்கே ஏறினீங்க ஸ்டேஷன் இது உங்கள் டிக்கெட் இருக்குதுல்ல அந்த டிக்கெட்டில் ட்ரெயின் நம்பரு சீட் நம்பரு எல்லாமே இருக்கும் உங்கள் நேமு அட்ரெஸ் போட்டு எதில் எந்த இதில் உட்காந்திருந்தீங்க ட்ரெயின் நம்பர் முதல்கொண்டு எல்லாமே லிஸ்ட்டில் எழுதுங்க எழுதிவிட்டு நீங்கள் நான் இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த பொருளோடய அடையாளம் உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது எல்லாமே அதில் டீட்டெய்லாக எழுதிக் கொடுத்தீங்கனாக்கா அவங்க வந்து ஒரு வித்இன் த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கால்பேக் பண்ற மாதிரி பண் ஆக வே என்

இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது அதெல்லாம் கிடையாது போலீஸ் ஸ்டேஷனு வந்து சர்வீஸ்தானேமா இருக்குது அதெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் உங்கள் டீட்டெய்லை கொடுத்தீங்கனாக்க அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து அடுத்த ஆக்ஷன் எடுத்துடுவாங்க அவங்க நீங்கள் உடனே இதை செய்யலாம் நீங்கள் அதை விசாரிச்சு வந்து வித்இன் த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து கெடைச்சிடும் உங்களுக்கு ஆமாம் உங்கள் எல்லா டீட்டெய்லுமே உங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரமில் வந்து நான் இந்த இந்த இதுலேருந்து வர்றேன் இந்த ட்ரெயின்லிருந்துதான் நான் இந்த ஸீட்டில் உட்காந்துட்டுருந்தேன் இந்த ட்ரெயின் நம்பரு ஸீட் நம்பரு அதுக்கப்புறம் உங்கள் தோ தொலை இதான் டெலிஃபோன் மொபைல் நம்பரு எல்லாமே போட்டுவிட்டு சப்ஜெ சப்ஜெக்டில் போட்டுவிட்டு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வரும்போது என்னோடய என்னோடய இதனால நான் விட்டுவிட்டு வந்துட்டேன் அர்ஜென்டுனால் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படினு சொல்லிவிட்டு அதில் அதில் என்னென்ன இருக்குது அந் என்ன நீங்கள் கொண்டு வந்தீங்க அதோடய அடையாளம் முதல் கொண்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்ட்டு முதல்கொண்டு எல்லாமே நீங்கள் டீட்டெய்லாக எழுதிடலாம் அதில் எழுதி நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அடுத்த ஸ்டெப் அவங்கள் எடுப்பாங்க ஆமாம் நீங்கள் எழுதி தர்றீங்கள்லை நீங்கள் லெட்டரில் எழுதித் தர்றீங்கள்லை அதுவும் அவங்க கொடுக்கிற ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணிணாலே போதும் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ ஓகே